சாமி நாங்கள் வந்து அடிக்கடி மன்னார்தான் நாங்கள் சுற்றுலா மாதிரி போவோம் அங்கே போனோம்னா அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம எது நினக்குறமோ அதெலாம் நடக்கும் நம்ம குடும்பத்து ஆள்களை நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எல்லாருமே எங்களை சுத்தி இருக்கிறவுங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்குறது ஒரு ஆர்வம் நாங்கள் அதனாலே அடிக்கடி நாங்கள் அங்கே போய் வருவோம் ஏன்னா அங்கே போனால் ஒரு மனசு நல்லா அமைதி கிடைக்கி ஒரு ஆர்வம் இருக்குது அந்த சாமியை பார்த்து நம்ம த இது தரிசனம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அங இருக்கலாம் அடிக்கடி அம்மாவாசைனா அதுவும் கிளம்பிடுவோம் அப்படிதான் இப்போ நாங்கள் போய்ட்டு வர்றோம் அடிக்கடி